ஒம்பது லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழு லட்சத்தி எண்பத்து ஓராயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூணு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்து நூறு